நாங்கெல்லாம் சின்னதாக இருக்கும் போது நல்லா நிறையா முடி இருக்கும் தப்பமாக இருக்கும் அவ்வளோ லாங்காகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் முடி ஆனால் இப்போ எல்லாம் நம்ம சீகக்காய் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெந்தியமெல்லாம் போட்டு உரல் வச்சு நல்லா ஆட்டி அதில் நல்லா புரு புருன்ட்டு இது நையிஸாக அரைச்சி தலைக்கு போட்டு குளிப்போம் எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா முடிக்கு ஊற வைக்கவும் அப்போவெல்லாம் நாங்கள் அப்படி தான் பண்ணி முடி நல்லா வளர்ந்து இருந்திச்சு நிறையா தப்பமாகவும் இருந்திச்சு நல்லா நீட்டமாகவும் இருந்திச்சு என் கல்யாண்த்தப்போ கூட நிறையா முடி நல் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாம்பு அது இது போட்டு எல்லா முடியும் எல்லாம் போய்டிச்சு எல்லாம் மெலிசாக ஆகிட்டு முடி வ இப்போ வளர வைக்கிணும்னாவே எதை போட்டுறதுன்ட்டு ஒன்றுமே தெரில அந்த ஷாம்பு இந்த ஷாம்பு வந்துட்டு போட்டு எல்லாம் முடி எல்லாம் விழுந்து போச்சு